ஹலோ அண்ணா வணக்கம் நாளைக்கு நாங்கள் ஏர்போட்டுக்கு போகணும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து போகறதுக்காக நாங்கள் நேற்றே உங்கள் கிட்ட முன்பதிவு செஞ்சுருக்குறோம் நாளைக்கி நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க சரியான நேரத்தில் நீங்கள் வந்து எங்களை அழைத்து சொல்லணும்னு கேட்டு கொள்கிறன்